நான் வந்து உடற்பயிற்சி வந்து தினந்தோறும் நான் வந்து செய்வேன் அதனால் என்னுடைய உடல் பாகங்கள் வந்து நல்லா வலுவடையும் அதை நல்லா உணர முடிஞ்சுது என்னால என்னுடைய உடல் கட்டமைப்பு வந்து சீராக பார்ப்பதற்கு அழகாக இருக்குது இந்த பயிற்சி நான் டெய்லியும் தவறாமல் செய்றதுனால் இதை நான் உணர்ந்திருக்கேன் என்னோடய உடல் ஆரோக்கியமும் நல்லாயிருக்கு உடற்பயிற்சி செய்வது நாள்தோறும் நான் பின்பற்றக்கூடிய ஒரு பயிற்சி